ஹலோ ஆ அண்ணா

அண்ணா வெல்டிங் ஷாப்பாண்ணா இது இப்போது புதுசாக வீடு ஒன்று கட்டிக்கிறோம் உளுந்தூர்பேட்டைக்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில எ ஆமாண்ணா ஏற்கனவே உங்கள்ட வந்து கேட்டுக்கிறோம் இந்த வெல்டிங் உள்ள வந்து கண்ணாடி படிக்கட்டு ஜன்னல் இதெல்லாம் வந்து வெல்டிங் வைக்

ஆ ஆமாண்ணா அது எவ்வளோ செலவாகும் என்ன மெட்டீரியலு குவாலிட்டியாக எல்லாம் குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக போடுங்க சரி சேரிண்ணா மொத்தம் எவ்வளோண்ண ஆகும் டோட்டல் செலவு

ம் ம் சரி சரி ஆனால் இப்போது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேலை முடிப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடியுங்க சீக்கிரம் நீங்கள் வாங்க வந்து வீட்டை பார்த்து மெட்டீரியல்லாம் எடுத்துட்டு வாங்க பைசா அனுப்பிச்சிவுட்டறேன் உங்களுக்கு ம் ஓகே சரி சரி ஓகே